கிராமப்புற மக்களுக்கு கேம்ஸ் விளையாடுறது கிராமப்புற மக்களுக்கு கேம்ஸ் வெளாடறது வந்து எப்படி இருக்குன்னால் அவங்களுக்கு வந்து தெரியாது அதிகமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஃபோனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின் தெரியாது இதனால கேம் வெளாடறது வந்து சின்ன பசங்களாக இருந்தால் கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு வந்து நம்ம என்ன வச்சு தரமோ அதுதான் அவங்க வச்சு வச்சு விளையாடுவாங்க இதே பெரிய பசங்களாக இருந்தால் இது கொஞ்சம் காலேஜ் கொஞ்சம் உலகம் தெரிஞ்ச பசங்களாக இருந்தால் இதுக்குள்ளே விளையாடணும் இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும் இப்போ சின்ன சின்ன பசங்கள் இப்போ நார்மலாக ஃபோனை எடுத்தாலே கேம் வெளாடும் போதெல்லாம் இப்போ நல்லதும் வருது கெட்டதும் வருது அதனால் அவங்களுக்கு எதுன்னு டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பார்க்க அவங்களுக்கு தெரியல ஸோ அதனால எங்கள் கிராமத்தில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு அதிகமாக கேம் இந்த ஃபோனில் கேம் வெளாடறது அவா தவிர்க்கலாம் வேணுன்னால் நம்ம நம்ம பசங்களோடு அவுங்கவங்க செட்டு பசங்களோடு ஜாலியாக விளையாடுறதே அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஃபோனு அப்படிங்கிறம்போது செல் ஃபோனுங்கிற போது நிறையா ஆபத்துக்கள் அதுலேருந்து வருது எது நல்லது எது கெட்டதுன்னு சின்னப்பசங்களுக்குத் தெரியாது அப்பா அம்மா எப்போதுமே கூடயே இருக்கமாட்டோமில்ல எதாச்சும் ஒருவேலை செஞ்சுட்டு இருப்போம் அப்போ எதாச்சும் ஒரு தெரியாமல்தான் பா தெரியாமல் கைப்படும் அதுலேருந்து எதாச்சும் ஒரு அதலாம் வேண்டாத வேலைதான அதனால் சின்ன பசங்களுக்கு அதிகமாக ஃபோனில் கேம் வெளாடுறத விட சில கேம் இருக்குது இங்கிலீஷ் கேம்ஸ் மேக்ஸ் கேம்ஸ் சம் போடுற மாதிரி அந்தமாதிரிலாம் கேம்ஸ் இருக்குது அந்தமாதிரிலாம் வெளாடலாம் ஏன்னா அப்போது வந்து பசங்களுக்கு நாலேஜ் வந்து என்ன ஆகுன்னால் அதிகமாகும்